நான் செய்த உணவு மற்றவர்களுக்கு பிடித்திருந்தால் அவங்களுக்கு வந்து எப்படி செய்கிறதுங்கறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து க பிரியாணி பிடிச்சிருக்குனு வச்சிக்கங்களேன் சிக்கன் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்போது வந்து என்ன பண்ணணுன்னால் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சாப்பிட்டதுக்கப்றோம் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மொளா எல்லாத்தையும் எடுத்து அது கழிவிவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் தனி தனியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதுக்கப்பறம் புதினா கொத்தமல்லி அதலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சு வச்சு அதையும் தனியாக வச்சுக்கணும் அப்றம் திரும்ப இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் உரித்து அரைச்சி அதை பேஸ்ட்டாக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் திரும்ப வந்து நம்ம அப்போ வந்து ஸ்டவ்வு பற்ற வச்சு அதில் வந்து குக்கரை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சூண்டு நெய் ஊற்றி பட்டை கிராம்பு லவங்கம் இல அந்த பட்டை எல்லாம் போட்டு அந்த அன்னாசி பூ எல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிவிட்டு அதுக்கு மேல் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிவிட்டு அதை கொஞ்சம் சேப்பு பொன்நிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமேல தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிகிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்றம் பச்சை மொளா போட்டு நல்லா வதக்கிக்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்பறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்றம் கறியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் இதலாம் பண்ணிட்டிருக்கும்போதே நீங்கள் வந்து மசாலாவலாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் மல்லி தூளு பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா நாலு போதும் தனி மொளா தூள் வந்து காரம் வேணுனால் போட்டுக்கோங்க இது நாலுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதலாம் வதங்குனதுக்கப்புறமேல அந்த கறி போட்டு வதக்குனதுக்கப்புறமேல அதுக்கு மேல வந்து அந்த மசாலா தூளு அதுதான் பிரியாணி மசாலா மல்லி தூள் கொஞ்சூண்டு கரம் மசாலா கொஞ்சூண்டு சிக்கன் மசாலா போட்டு அதை வதக்கிகிட்டு மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிகிட்டு அதுக்கு மேல் கொஞ்சூண்டு தயிரை எடுத்து ஊற்றி கொஞ்சூண்டு எலும்மிச்ச பழத்தை புழிஞ்சுவுட்டு அது நல்லா வதக்கிக்கணும் அது கொஞ்சம் நல்லா வதக்குனோடன உங்களுக்கு வந்து அதுலேருந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணணுனால் புதினா போட்டு அதுக்கு மேல் கொஞ்சூண்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அப்றம் அரிசி வந்து அதுக்கு இதலாம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருப்போம் அப்போ வந்து அந்த ஒரு டம்ளர் அரிசினால் ரெண்டு டம்ளர்ட்ட தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றி அப்புறம் கொஞ்சம் கொதி வர அளவுக்கு பார்த்துட்டு அப்புறமேல உப்பு உப்பு போட்டுக்கணும் ஆமாம் உப்பு போட்டுவிட்டு அது வந்து வாயில் ஊற்றி பார்க்கணும் உப்பு காரம் எல்லாம் கரெட்டாக இருக்கானு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து தண்ணி கொதி வந்தோடன இப்போ அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் லைட்டாக கொதி வந்தோடன திரும்ப அந்த இது மூடி போட்டு அப்பறம் மூணு விசிலு அரிசிகேற்றதுதான் பாஸ்மதினால் ரெண்டு விசிலு மற்ற அரிசினால் மூணு விசில் விட்டு கொஞ்சம் நேரம் இருபது நிமிடம் தம்மில் போட்டு அப்புறமாக வச்சால் சிக்கன் பிரியாணி ரெடி இதே வந்து சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடித்திருந்துதுனா சாம்பாருக்கு வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து காய் எல்லாத்தையும் அலசி கட் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காய் கேரட்டு பீன்சு முள்ளங்கி சவ்சவ் இதலாம் அரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளி இதை அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு அதில் பருப்பு வேக வச்சதுக்கப்பறம் பருப்பு வேக வைக்கணும் அந்த பருப்பு வெந்ததுக்கப்புற மேல் அதில் வந்து காய் எல்லாத்தையும் அள்ளி போடணும் போட்டுட்டு அப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விட்டால் அதுக்கப்பறம் கொஞ்சம் மொளா மொளா தூள் போட்டு கொதிக்க விடணும் அது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்தரத்தை எடுத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சூண்டு கடுகு அப்புற மேல் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்பறம் அதில் ஊத்தினதுக்கப்பறம் கொஞ்ச நேரம் சாம்பாரை கொதிக்க விட்டு கடைசியாக பெருங்காயத்தூளை கொட்டி நிறுத்திட்டால் வந்து இது சாம்பாரும் ரெடி இந்த மாதிரிதான் வந்து எனக்கு தேவையானவங்களுக்கு என்னோடய சாப்பாடு பிடிச்சிருக்குனா அவங்களுக்கு வந்து நான் இப்படிதான் சொல்லி தருவேன் அவங்களுக்கும் வந்து கற்றுக்கிட்டு அவங்களும் நல்லாயிருக்குனு திரும்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய டிஷ் செஞ்சிருக்கோம் அதுதான்